எனக்கு ஓவியன்னா ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து எங்கள் சையின்ஸ் மிஸ் என்ன பண்ணாங்கன்னால் ஒரு கண்காட்சியில் சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் அதில் போயிச்சி போயிட்டு நான் வரைய ஆரம்மிச்சேன் வரைஞ்சி சுற்றுச்சூழல் எப்படி மாசுபடுதுன்னு ஒரு டாபிக் கொடுத்தாங்க மிஸ்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் வரைஞ்சேன் வரைஞ்சி ஒரு சீட்டில் தனி தனியாக தண்ணீர் எப்படி மாசுபடுது நீர் எப்படி மாசுபடுது நிலம் எப்படி மாசுபடுது காற்று எப்படி மாசுபடுது அதெல்லாம் தனி தனியாக விவசாயம் எப்படி மாசுபடுது எல்லாத்தையுமே தனி தனியாக கா வரைஞ்சி தனி தனியாக அதுக்கு அதுக்கும் ஒரு டாபிக் கொடுத்து அதயும் தனி தனியாக காட்டியிருந்தேன் அந்த கண்காட்சியில் அதை பார்த்துட்டு எங்கள் மேம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ஒன்று தான் இந்த கண்காட்சியில் நல்லாயிருக்கு அப்படின் சொல்லி அதை வச்சி எனக்கு பிரைஸ் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது பாத்தொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சி அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதுக்கப்புறம் நான் இந்த ஓவியத்தை என விட விடக்கூடாதுன்னு நெனச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்மிச்சிட்டேன் அந்த கண்காட்சிலேயே பரவாயில்ல இது நல்லாயிருக்கு தனி தனியாக காட்டியிருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி